எங்களோடய பகுதியில் வந்து பிறமொழிகள் வ பிறமொழிகள் வந்து தமிழ்மொழி தாக்கத்தை ஏற்படுத்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏன்னால் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இந்தி இல்லை ஒன்று இங்கிலீஷ் அதுமட்டுந்தான் வச்சுருக்காங்க சில இடத்துல இப்போ வந்து பேங்க்குக்கே வந்து ஒரு படிக்காத மக்கள் போகிறாங்க அப்படின்னா அங்கே மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்காராக இருக்கிறாரு இல்லைன்னா அதர் ஸ்டேட் காரங்களாக இருக்காங்க பட் இவங்க என்ன சொல்ல வராங்கன்ற விஷயம் அவருக்கு புரியலை அவர் என்ன சொல்ல வராருன்ற விஷயம் எங் எங்களுக்கு புரியலை அதுவே தமிழ் தெரிஞ்சிருந்தால் அவர் எல்லோர்கிட்டையுமே நல்லா ஸ் சமமுறையில் பேசியிருக்குலாம் இந்தமாதிரி இடத்துல எங்களுக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதாக எங்கள் பகுதியில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் இன்னும் அந்த நிலை வந்து எங்களுக்கு மாறவே இல்லை